ஆ இங்கே கீரைலாம் இருக்குமாக்கா அது கீரை பேரெலாம் எனக்கு தெரியாதுக்கா எனக்கு அரை கீரையும் பொன்னாங்கன்னி கீரையும் வேணும்க்கா நிறையா இடத்துல நிறையா இடத்துல கேட்டு பார்த்தேன் கெடைக்கலை ஆ ஆமாம்க்கா எனக்கு அரை கீரையும் பொன்னாங்கன்னி கீரையும் வேணும்க்கா

எனக்கு ரெண்டு கட்டு கொடுங்க பத்துரூபான்றிங்க ரொம்ப ரேட்டு வக்கே கீரை என்ன நீங்கள் இவ்வளோ ரேட்டு விற்கிறீங்க இதுக்கு நாங்கள் ஆ சரிக்கா அப்போ ரெண்டு கட்டு கொடுங்கக்கா ம் ரெண்டு கட்டு கொடுங்க அரை கீரை ரெண்டு கொடுங்க பொன்னாங்கன்னி கீரையும் ரெண்டு கட்டு கொடுங்க

ப ஆ பாலாக் கீர கூட ஆ பாலாக் கீரை எவ்வளோ அதை சொல்லுங்க ஆ ஓகேக்கா அதை ஒரு கட்டு கொடுங்க அப்புறோம் கத்திரிக்காயெலாம் ரேட்டு எவ்வளோக்கா தக்காளி எவ்வளோ ரேட்டு ஒரு கிலோ இருபது ரூபாயா என்னக்கா ரொம்ப ரேட்டு சொல்லுறிங்களே சரிக்கா தக்கா தக்காளி ஒரு கிலோ போடுங்கக்கா தக்காளி ஒரு கிலோ ஆ காலிஃப்ளவரு அந்த மாதிரிலாம் இருக்கா ம் சரி ஒரு பூ அதை கொடுங்க மொத்த ரேட்டு எவ்வளோனு சொல்லியிருங்க ஆ சரிக்கா அப்போ கொடுங்க

ஆ ஆ கொடுத்துருங்கக்கா அதை மறந்துவிட்டேன் கேட்க ம் தேங்க்யூக்கா ம் போயிட்டுரேன்க்கா